எங்கள் ஊரில் பார்த்திங்கனா இந்து மதம் தான் அதிகமாக வந்து வழிபடுறாங்க இங்கே அதிகமாக கிறிஸ்டின் யாரும் இல்லை முஸ்லிம் யாரும் இல்லை இந்து மதத்தை வச்சுதான் பேஸ் பண்ணி தான் எல்லோரும் வந்து ஒரு கடவுள் நம்பிக்கையில் வந்து எல்லா இதுவும் பண்ணிகிட்டு இருக்காங்க அதிகமாக வந்து இந்து மதம் எங்க ஊரில் கொண்டாடுகிறது பார்த்தா பொங்கல் அன்றைக்கு தான் ஒரு செலிப்ரேஷன் பண்ணுவாங்க பொங்கல் அன்றைக்கு விவசாயம் விவசாயம் பண்ணுறவங்க எல்லாம் கடவுளை கும்பிடுவாங்க சூரிய பகவானை கும்பிடுவாங்க அப்புறம் எங்கள் ஊரில் பார்த்திங்கனா பெரிய கோவில் ஒன்று இருக்குது அந்த பெரிய கோவிலில் வந்து பொங்கல் அன்றைக்கு அந்த கருநாள் அன்றைக்கு வந்து சாமி தேர் இழுத்துகிட்டு வந்து ஊரில் விட்டுட்டு அந்த சாமிக்கு வந்து வேடம் போட்டு ஒரு டேன்ஸ் ஆடி பேய் பிடிச்சவங்களாம் பேய் ஓட்டுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க பண்ணிகிட்டு ஒரு செலிப்ரேஷன்னாக கொண்டாடுவாங்க அன்றைக்கு பார்த்திங்கனா ஊருக்கு விருந்தாளிகள்லாம் வருவாங்க இவங்க சொந்தகாரங்கலாம் வருவாங்க வந்துட்டு